விழுப்புரத்தில் வந்து சுற்றுலா தலம் வந்து பார்த்திங்ன்னா வெளியிலருந்து வரவங்களுக்கு ஒரு சில இடம் மட்டும் தான் தெரியும் செஞ்சி கோட்டை வீடுர் டேம் ஆரோவில் இந்த பக்கம் தென்பண்ணை ஆறு இந்த மாதிரி தான் தெரியும் ஆனால் உள்ளூர்லேயே வந்து நிறைய இடம் அதாவது விழுப்புரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அந்தமாதிரி வந்து உள்ளே ஒரு கிராமத்து பக்கம் போனோம்னா பார்க்க வேண்டிய கோவில் ரொம்ப அதிசயமான கோவில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோவில்லாம் அதல்லாம் வந்து பார்க்கலாம் ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்கு அங்கே அதில் வந்து அறுபத்திநாலு நாயக்கர்களோட சிலையும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது வந்து நூற்றி இருபது பழமை கூட வருஷம் பழமையான கோவில் அப்புறம் கொஞ்சம் தூரம் ஆனதும் இந்த பக்கம் இப்படி போனோம்னா ஒரு விழுப்புரத்திலேருந்து அஞ்சு கிலோமீட்டரு செஞ்சி ரோட்டில் வரும் அங்கே வந்து ஒரு நாக அம்மன் கோவில் ஒன்று இருக்குது நாக அம்மன் கோவிலுலாம் வந்து அப்போ கொஞ்சம் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து விவசாயிகள் வரப்பில் வரப்பு வாய்க்கால் வெட்டிட்டு வரும்போது அப்போ வந்து பாம்போட வாலை வந்து வெட்டிடுறாரு தெரியாமல் வெட்டிவிட்டு என்ன ஆகிடுதுனா அதோட தலை வந்து கிட்டதட்ட ஒரு நூற்றி இருபது மீட்டரு தள்ளி தூரமாக வந்து அந்த பாம்போட தலை வந்து பூமியிலேர்ந்து வெளியில் வருது அஞ்சு தலை நாகம் அது வந்து அப்படியே சிலை ஆகிடுது அதோட முதுகு தண்டு வந்து இந்த பக்கம் சிவன் கோவில் சொன்னே இல்லையா நூற்றி இருபது வருஷம் பழமையான கோவில்னு அங்கே வந்து அதோட முதுகு தண்டு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கும் அதுக்கும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டருலருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாம்போட நீளம் வந்து எழுபது கிலோமீட்டர் அளவுக்கு வருது இதில் வந்து அப்புறமா இந்த பாம்போட சிலைய நோண்டலாம்னு சொல்லி நோண்டுனாங்கனா அதோட சிலை வந்து பெருசாக அகலமாகவும் உயரமாகவும் வந்து வளர்வத பார்த்தாங்க அதனால் வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கோவில் கட்டி சாமி வந்து வழிபடுகிறாங்க அவங்க வந்து நிறைய பிராத்தனைகள் செஞ்சு மக்கள் வந்து நல்லபடியாக நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் அங்கேருந்து திருவண்ணாமல சைட் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா ஒரு முருகன் கோவில் ஒன்று இருக்கும் மலை மேல் அதுவந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சித்திரையானா அங்கே வந்து திருவிழா எடுப்பாங்க அந்த மலை மேல் நீ ஏறி பார்த்தோம்னாக்கா அந்த வில்லேஜ் சுற்றி வில்லேஜ் வந்து அந்த விவசாய மண்ணை வந்து பாக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதேமாரி அந்த கோவிலில் உள்ளே வந்து சிலைகளை வந்து வடிவமைச்சிருக்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதலாம் வந்து உள்ளூரில் வந்து யாருனா கேட்டுட்டு சுற்றி பார்க்க ஆரம்மிச்சாங்னா இந்த இடத்தலாம் சொல்லுவாங்க அதனால சுற்றுலா வரவங்க அதை சுற்றி பார்த்துட்டு போனா இன்னும் இந்த விழுப்புரத்தை சுற்றி பார்த்தா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க